எங்கள் பகுதியில் வந்து பின்னல் தையல் வந் தையல் முறைகள் எப்படின்னா தையல் வந்து மேட்டுக்கு வந்து சேலை துணி இருக்குல்ல வீ அதாவது நமக்கு தேவைப்படாத சேலையை கை கையை கை மூலியமாகவே தைக்கலாம் நமக்கு அதுக்கு வந்து மிஷின் மட்டும்தான் வேணும் மிஷினால் மட்டும்தான் அதை தைக்க முடியும் மேட்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்மை கால்மிதி அதை வந்து மிஷினால தான் தைக்க முடியுங்கிறது கிடையாது கையாலையே நம்ம வந்து ஊசி நூல் வச்சி அந்த சேலையை ஃபர்ஸ்ட்டு சுற்று செகண்டு சுற்று ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது இப்படி சுற்றி அதில் முத முத சுற்று சுற்றும்போது ஃபர்ஸ்ட்டு தையல் போடணும் ரெண்டாவது சுற்றும்போது ரெண்டாவது அப்படி அந்த சுற்றி சுற்றி தையல் போட்டால் அது ஒரு அழகான அதுலையே நம்ம பூ டிசைன் வர்றமாதிரி அப்புறம் அதுலையே ஃப்ளவர் வ ஃப்ளவர் பாட் வர்றமாதிரி நமக்கு பிடிச்ச டிசைன்லையும் தையல் பண்ணலாம் அப்புறம் கையில் வந்து கூட பின்னலாம் கூட அதாவது நம்ம கூ ஊசி வந் அந்த ஊசி வந்து வேறு தையல் மிஷினுக்குள்ளே ஊசி கிடையாது அந்த ஊசி பெரிய ஊசி அந்த ஊசியை வச்சி அப்படியே நல்லா அழகா பார்க்க சூப்பராக இருக்கும் அதுலையும் அந்த உ அந்த ஊசியில தைக்கிற நூல் ஒயரு ஒயர் கூடையும் பண்ணலாம் ஊசி வச்சியும் நம்ம கூடை பண்ணலாம் அந்த ஊசி வச்சி கூடை பண்ணுறது வந்து சூப்பராக இருக்கும் ஒயரில் அந் ஃப்ளவரு வைக்கிறமாதிரி ஃப்ளவர் பாட்டு மாதிரி அதாவது பூ வைக்கிற இதுமாதிரி பண்ணலாம் நிறைய பொம்மை பண்ணலாம் ஒயரு இதில் வந்து நம்ம கையால் அது வந்து ஊசியாலையும் பண்ணலாம் அந்த மா நிறைய பண்ணலாம் அதற்கப்பறம் வந்து பொம்மை பண்ணுவோம் பொம்மையில வந்து அந்த ஊசி நூல் வச்சி தனியாக நம்ம ஃபோன் மூடுவோம்ல ஃபோனை வந்து கவர் பண்ணுவோம்ல தூ தூசி எதுவும் வந்துரக்கூடாது இதில் இது பண்ண அந்த ஒரு கர்ச்சிப் துணியில கூட எம்ப்ராய்டிங் வொர்க்கு அழகா ஸ்டோன் வச்சி பண்ணுவாங்க நூல் வச்சி பண்ணுவாங்க கலர் கலர் நூலாக இருக்கும் அப்புறம் த நிறைய த்ரெட்டு அதான் நூல் வச்சி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணி அது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசுச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் வந்து தையல் மிஷினில் வந்து நம்ம இப்போ தையலில் வந்து துணி தைக்கிறோன்னு வச்சிக்கோங்களேன் தையல் மிஷனில் வந்து பட்டுபாவாடை தைக்கும்போது ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு தையல் தச்சுக்கிட்டே இருக்கோம் நமக்கு முதுகுவலி எல்லாமே வரும் அதெல்லாம் கரண்டு மிஷின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது இன்னும் நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நன்றி